ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேடம் மேடம் நான் ஆர்சி ஸ்கூல்லேருந்து ப்ரின்ஸ்பல் பேசுகிறேன் மேடம் நீங்கள் ஜெயா டெய்லருங்களா மேடம் நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்காக ஸ்கூலில் யூனிஃபார்ம் ஆட்ரு கொடுக்கறதுக்காக மேடம் பசங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தைச்சித் தரணும் மேடம் புது இப்போயும் புது நியூ இயரில் வந்து யூனிஃபார்ம்லாம் புதுசாக தைச்சித் தரணும் மேடம் அதனால் ஆட்ரு கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணிருந்தேன் மேடம் ஆ ஐம்பது பசங்க இருக்குகிறாங்க மேடம் நம்ம ஸ்கூலில் ஆ முப்பது பசங்க மேடம் இருபது லேடிஸ் மேடம் அவங்களுக்கு வந்து எல்லா சின்ன பசங்க தான் ஃபிஃப்த்து வரைக்கும் தான் நம்ம ஸ்கூல் படிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு கொஞ்ச யூனிஃபார்ம் தைச்சிக் கொடுங்க ஆ மேம் நான் வந்து ஈவினிங் வந்து நான் கொடுத்துறேன் மேடம் அளவுலாம் கொடுத்துறேன் துணிகளும் கொடுத்துறேன் எனக்கு ஒன் வீக்குள்ளே தைச்சிக் கொடுத்துருங்க மேடம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதனால் அதுக்குள்ளே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டா ஓகே தான் மேடம் அளவுலாம் நான் வந்து ஆமாம் மேடம் அளவுலாம் நான் நோட் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு ஈவினிங்கே கொடுத்துறேன் மேடம் அப்படிங்களா மேடம் சரிங்க மேடம் நான் கண்டிப்பாக தரேன் அட்வான்ஸு ஏனால் ஸ்கூல் குழந்தைங்கன்றதுனால கொஞ்ச டிஸ்கௌண்ட்டும் நீங்கள் பண்ணித் தரணும் மேடம் எல்லா ஸ்கூல் சின்ன பசங்க தான் நம்ம ஸ்கூலில் அதனால் கொஞ்ச அட்வான்ஸு பார்த்து நான் கண்டிப்பாக ஈவினிங் வந்து தரேன் மேடம் ஆ ஆ சொல்கிறேன் மேடம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கூல் வந்து ஆர்சி ஸ்கூல் தாமனூர் இல்லோடு வழி செஞ்சி தாலுக்கா விழுப்புரம் டிஸ்டிரிக் மேடம் ஆமாம் மேம் மேடம் இந்த ஃபோனில் அவ்வளோ டவர் இருக்காது மேடம் நான் இன்னோரு ஃபோன் நம்பர் தரேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ நைன்

ஆமாம் மேடம் இந்த நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் ஆமாம் மேடம் நான் எடுத்துகிட்டு வந்து அளவு கொடுத்துறேன் நீங்கள் கொஞ்ச தைச்சி கரெக்டா கொடுத்துடுங்க மேடம் மாடல் வந்து பசங்களுக்குலாம் கொஞ்ச டீசன்ட்டாக நல்லா நார்மலாகவே தைச்சிக் கொடுங்க மேடம் ஆமாம் மேடம் ஸ்கூல் பசங்கன்றதுனால கொஞ்ச நான் ஸ்டைல்லாம் வேணாம் அழகாக நீட்னஸ்ஸாக தைச்சிக் கொடுங்க மேடம் ஓகே மேடம் எல்லா மாடல்லேயும் தைக்கிறீங்களா மேடம் நீங்கள் சரிங்க மேடம் பாவாடை சட்டை தைச்சி இது சுடிதார் மாதிரிலாம் கூட தைப்பீங்களா மேடம் சரிங்க மேடம் ஸ்கூல் பசங்களுக்கு ச ஷர்ட்டு பாவாடை சட்டை இது மட்டும் தான் மேடம் ஆ சரிங்க மேடம்